பாத்திரங்களை எப்படி கழுவுவோம் அப்படினா அப்படியே சுத்தமாக கழுவுவோம் அதாவது தண்ணி வச்சு பைப்பில் அந்த சிங்க்ல வச்சு கழுவுறது சிலப்பேர் வந்துட்டு சிங்க் இல்லாமல் தண்ணியை தனியாக எடுத்துவச்சு பாத்திரத்த தனியாக அள்ளிப்போட்டு இந்தமாதிரியும் கழுவுவாங்கள் ஆனால் அந்த சிங்க் இருக்கவங்கள் வந்துட்டு இப்போது நம்ம சிங்க்ல பாத்திரத்த போட்டுட்டு பைப்பை திருவிட்டு நம்ம வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி சிங்க்லே வச்சு இப்போ நம்ம கழுவிடலாம் அதுவந்து எப்படி வந்துட்டு எண்ணய் பாத்திரத்தலாம் கழுவுகிறது அப்படினா ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ண பாத்திரத்த நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வந்துட்டு முதல்ல ஊற வைக்கணும் அப்போதான் வந்துட்டு அந்த எண்ணய் பிசுபிசுப்பு போகும் அப்புறம் நம்ம இன்னும் சோப்பு போட்டு நம்ம கழுவுனோம் அப்படினா நல்லா பளிச்சின்னிருக்கும் இப்போது நம்ம சோப்பு போட்டு கழுவலாம் இப்போது வந்து நல்லா பாத்திரம் கழுவுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போல்லாம் தனித்தனியாக வேற அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்துருச்சு இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படினா சா பாத்திரம் கழுவுறத்துக்குன்னு தனியாக விம் சோப்பு விற்கிது விம் அதுக்கப்புறம் ஜெல்லு விற்கிது இதுமாதிரி நிறையா வந்துருச்சு ந இதுமாதிரி நிறையா பிராண்டில் நிறைய வந்திருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது என்னன்னா பயன்படுத்துகிறது வந்துட்டு விம்மு தான் பயன்படுத்துவோம் ஏன்னா அது வந்துட்டு சுத்தமாக போகுது அப்படின்னு இப்போது எண்ணய் பாத்திரம் கழுவுறத்துக்கு நம்ம எப்போயும் சாதாரண பாத்திரத்த கழுவுகிறத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சும்மா ஏதாவது பிளாஸ்டிக்கோ இல்லைனா வந்து பஞ்சு அதைவச்சி நம்ம தேச்சோன்னால்அது போகாது இப்போது அதுக்குன்னு தனியாக இப்போ இந்த கம்பி பிரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க தனியா அதுவும் விம்லதான் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம தேங்காய் நார் இருக்குது அதை வச்சு கழுவுனால் அப்படியே பாத்திரம் வந்துட்டு ரொம்பவே பளபள பளிச்சின்னு இருக்கும் அ அந்த காலங்கள்ல எல்லாருமே பயன்படுத்துனது பாத்திரம் கழுவ தேங்காய் நார் தான் அதுவும் இல்லாமல் சோப்புலாம் அந்த காலத்தில் ரொம்பலாம் பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக இந்த செங்கப்பொடி சாம்பல் இந்த கரி பாத்திரங்கள்லாம் கழுவுகிறத்துக்கு அந்த கரி பிடிச்சிரும்ல அடுப்பில் வச்சி சமைச்சோம் அப்படினா அதெல்லாம் சுத்தமாக போகணும் அப்படினா தேங்காய் நாரை வச்சு சாம்பலை வச்சு சுத்தமாக தேய்ச்சோம்னா அது போயிடும் ஆனால் இந்த காலத்தில் தான் சோப்பு இந்த ஜெல்லு இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க நாங்கள் பயன்படுத்துகிறது வந்துட்டு கரி பாத்திரம் கழுவுறதுக்கு நாங்கள் சாம்பல்தான் பயன்படுத்துவோம் இப்போ வரைக்கும் எண்ணய் பாத்திரம் எண்ணய் அது அந்த பாத்திரத்த வந்துட்டு சுத்தம் செய்கிறதுக்கு வந்துட்டு நார்மலாக இந்த வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய இந்த கம்பி பிரஷ்ஷில் நம்ம இந்த விம்மு ஜெல்ல வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு துளி விட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சோன்னா அது நல்லா நொரை வரும் அதை நல்லா தேய்ச்சோம் அப்படினாலே அதில் அந்த பிசுபிசுப்பு தன்மை அது எல்லாமே போயடும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோம்ல அதனாலயே அதிலருக்க பாதி தன்மை போயிடும் அதை நல்லா சோப்பு போட்டு தேய்க்கும் போது அதிலருக்க அழுக்கு எல்லாமே போய் அப்படியே சுத்தமாக ஆயிடும் இந்த காலத்தில் தான் சோப்பு விம்மு அது எல்லாமே அந்த ஜெல்லு எல்லாமே பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்துட்டு இ சாம்பலை வச்சும் தேய்க்கலாம் செங்கல் பொடி இருக்குதுல அதை வச்சு தேய்ச்சாலும் எண் அந்த பாத்திரங்கள் வந்து பளபளன்னு இருக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறது வந்துட்டு இந்த விம் பாரு விம் ஜெல்லு இது ரெண்டும் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இது நல்லாவே சுத்தமாக ஆக்கி தரும் பாத்திரத்த இப்படி தான் வந்துட்டு நாங்கள் எங்கள் பாத்திரங்கள வந்துட்டு சுத்தமாக கழுவுவோம் இந்த எண்ணய் பிசுக்கெல்லாம் இப்படிதான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சரி பண்ணுவோம்